இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அசோக மன்னர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்துருப்பாரு அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி தான் சொல்ல வந்துருக்கேன் அவரை பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இந்தியாவவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியா ஃபுல்லுமே வந்து அவர் ஆட்சி பண்ணிருக்காரு ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அவர்னால வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே இடம் பிடிக்க முடியல ஏன்னா வந்துட்டு இங்கே சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் இருந்தனால் அவங்களே வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லா ஆண்டுட்டு இருந்தனால் அவர்னால் வந்துட்டு தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செய்ய முடியல நெக்ஸ்ட்டு அடுத்தப்படியாக பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்குமே உலக நாடுகளுக்கே வந்து ஃபேமஸ்ஸானது நம்மளோட தாஜ்மஹால் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அங்க வந்து இருக்கும் போது ஃபே தாஜ்மஹால் ஃபேமஸ் ஆனதும் அப்புறம் மாளிகை மாதிரி ஒன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டிருந்தார் அது கட்டினதும் அது வந்துட்டு மக்களுக்குலாம் இல்லாமல் ஒரு நாலு பேர்த்துக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தனால் அவங்க அப்பா வந்துட்டு தா ஷாஜகானோட அப்பா வந்துட்டு அவங்க வே அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தெரியப்படுத்துணும் எல்லாருமே யூஸ் பண்ணனும் அப்டிங்கிற மாதிரி இருந்தனால் அவங்க அப்பா வந்து அவரை கொன்னுட்டாரு அப்படிங்கும் போது அதுக்கு அந்த மாதிரி நம்மளை மாளிகை மாதிரி கட்டுறதுக்கு நம்ம அவரை வந்துட்டு ஏதோ மண்டபம் அந்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டிருந்தால் அவங்க எல்லாற்றுக்குமே பெ மக்களுக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி கட்டிருந்தால் எல்லா நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் ஆனால் இருந்தாலுமே அவங்கனால் என்ன முடியிலேனா அவங்க அப்பா கொன்னனால் தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த மாளிகை இருந்துருக்குது அப்படிங்கும் போது அவர் அதை பாஏத்துட்டு இறந்துட்டாரு ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அதைவுட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேலாம் வந்துட்டு நெறய நெசவு தறி எல்லாமே ஃபேமஸ்ஸா இருக்குது தஞ்சை பெரிய கோவில்லாம் வந்துட்டு எல்லாமே ராஜராஜ சோழனால் எல்லாமே கட்டப்பட்டுச்சு எல்லாமே இதானுச்சி அப்புறம் இங்கே தறியெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்துட்டு நெசவாளர்கள்லாம் வந்துட்டு பெரிய ஆளுகளா இருக்காங்க அவங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வகையான தேசிய அளவுளலாம் வந்துட்டு நெசவுலாம் ஸே ஸேரி எல்லாம் நெஞ்சு அவங்க தேசிய அவார்டு எல்லாமே வாங்கிருக்காங்கள்